நாளைக்கு நடக்கப் போகிற கல்யாணத்தில் வந்து விருந்தினர்களெலாம் வராங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கவனிச்சுக்கணும் நீங்கள் என்னென்னவெல்லாம் பண்ணப் போகிறீங்க அப்படியா விருந்தினர்களுக்கு க உபசரிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க கொடுக்கறதுக்கு அப்படிங்களா சரிங்க வேறு புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அதுக்கு வர அந்த கே விருந்தினர்களுக்குக்கான தனியாக வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு தனியாக

சரிங்க வரவங்களெலாம் எந்த குறையும் இல்லாமல் நம்ப இதை நல்லபடியாக முடிச்சுக் கொடுத்தாதான் நம்மளுக்கு அடுத்த இது கிடைக்கும் சரிங்களா அதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க ஆ எதுவுமே எந்த குறையும் வந்து நம்மளுக்கு நம்மளோடய இது கொடுத்தவங்க வந்து அவங்க வந்து எந்தக் குறையும் சொல்லக்கூடாது அதுதான் எனக்கு தேவை ம் எல்லாத்தையும் முன்னாடியே அந்த டைம் அந்த நேரத்தில் போய் எதையும் வந்து வாங்காதீங்க எதுவும் செய்யாதீங்க முன்னாடியே எல்லாமே முன்னாடியே எனக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் எல்லாமே சரியா வச்சுருக்கணும் சரிங்களா ஆ ஆ ஓகே நன்றிங்க